ஹலோ பூர்விகா ஷாப்புங்களா சார் சார் மொபைல் நியூ மாடல் என்ன சார் வந்துருக்கு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்லே சொல்லுங்கள் சார் இப்போ என்ன மாடல் வந்துருக்குன்னு ஆ ஆண்ட்ராய்ட்டே சொல்லுங்கள் சார் ஆஃபர்லாம் இருக்கா சார் உங்க ஷாப் சொல்லுங்கள் சார் ஆஃபர் சொல்லுங்கள் ஆ இருக்கு சார் சார் என்ன சார் தேவைப்படுதுங்களா டுவெல் ஃபிட்டி ஓகே தான் சார் ம் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படிங்களா சார் அதிகமாக இருக்கே சார் அப்படிங்களா சார் சார் நாங்கள் வெளியூர் சார் நாங்கள் வந்து சேலம் நாங்கள் எப்படி சார் உங்கள் ஊருக்கு வர்றது ஆமாம் சார் ஆ கொரியர் மூலமா பண்ணா நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே சார் கொடுப்பீங்க ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துவிடுமா அப்படிங்களா ஆ இஎம்ஐ ஆஃபர் இருக்கா சார் உங்களுக்கு ஆ நான் ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே எதிர்பார்க்கறேன் சார் நீங்கள் அதுக்குள்ளயே முடிச்சி கொடுங்க சார்

அப்படிங்களா சார் பண்ணுங்க சார் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் ஆஃபர் எல்லாம் வேறு சொல்லிருக்கீங்க ஆ ம் ம் ம் எதுவும் ஃப்ரீ எல்லாம் கிடையாதா சார் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைக்கு மேலே வாங்குறேன் நான் எதுவும் ஃப்ரீ கிடையாதா எனக்கு அப்படிங்களா

சார் நான் உங்கள் பிரான்ச் வேறு எங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது இருக்கா சார் சேலம் பக்கத்தில் ஏதாவது இருக்கா உங்கள் பிரான்ச் ஓ ஆ ஓகே சார் நான் நேரில் கூட வந்து வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஆ வரேன் சார் வரேன் சார்